இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் இளைஞர்கள் எல்லாமே சந்திக்கிறது அன் எம்ப்ளாய்மெண்ட்தான் படிக்ச்ச வேலைக்கு முதல வேலை படித்த படிப்புக்கு முதல வேலை கிடைக்கவே இல்லை அன் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய சென்னைன்னு இல்லை ஆலோவர் வேர்ல்டில் நிறைய இடத்துல இருந்துட்டுதான் இருக்குது குறிப்பிட்டு நம்ம இண்டியாவில வந்து சில வேலைகள் வந்து இன்னும் பார்க்கல எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களே தவிர கவர்மெண்ட் ஜாப் பக்கமும் சில பேர் இருக்காங்க பட் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்றதுலேயும் நிறைய பேர் ஆர்வம் காமிச்சிகிட்டுதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய பக்கமும் சில பேர் போனாங்கன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க படித்த வேலைக்கு எம்பிபிஎஸ் படி சாரி இன்ஜினியரிங் படிச்சிட்டு நான் இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்காம கிடைச்ச வேலையை செஞ்சால் அன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது எ எல்லா போஸ்டிங்குமே எல்லா வேலைக்குமே ஆட்கள் இருப்பாங்க நான் இந்த வேலை செய்யணும் நான் அந்த வேலை செய்யணும் செய்யணுமா அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு கண்டிப்பாக எல்லா கிடைச்ச வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லார்னாலும் எல்லா வேலைகளும் செய்ய முடியும்